என்னுடைய ரோல் மாடல் என்னோட ரோல் மாடல் மாடல் வந்து ஆக்ஷுவலாக ரெண்டு பேர் ஒன்று வந்து அஜித்குமார் அதாவது அவரை தலை அப்டின்னு கூப்பிட்டுட்ருப்பாங்க இன்னும் ஒருத்தவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனா நம்ம டாட்டா டாட்டான்னு சொல்லுவாங்கள்ல டாட்டா நிறுவனத்தின் ஃபௌண்டர் அவர் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் நீங்கள் நினைக்கலாம் என்ன தலை அப்டின்னு சொல்லி நடிகரை போய் ரோல் மாடலாக வெச்சிருக்கீங்க அப்படின்னு பட் எனக்கு ஏன் அவரை பிடிக்குன்னா தலை அப்படிங்கிறத விட அவர் தலைக்கனம் இல்லாத ஒரு மனிதர் நீங்கள் பார்த்திங்கன்னா அவருகிட்ட இருக்கிற காசுக்கு அவர்கிட்ட இருக்கிற இதுக்கு இன்னைக்கி தப்பாக சொல்லலை இருந்தாலும் இன்னைக்கி சின்ன சின்ன நடிகர்கள் அப்படி இருக்கிறவங்களே அவங்க பட ரிலீஸுக்கு ஆடியோ லாஞ்ச்சுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பணம் செலவு பண்ணுறாங்க ஆனால் இவர் எனக்கு ரசிகர் வேணாம் ரசிகர் மன்றம் வேணாம் அவங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்டின்னு நெனைச்சி சொல்லியிருக்காங்க நான் கூட அஜித்தோட ஒரு தீவிரமான ஃபேன் தான் அதுக்கப்புறம் டாட்டா அவரை ஏன் புடிக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார் அதில் ஒரு கதைக்கூட இருக்கு அதாவது டாட்டா நிறுவனோம் ஆரம்மிச்ச அப்போ லாஸில் போனப்போ வந்து அந்த கம்பெனியோட பேர் சொல்ல விரும்பலை அந்த கம்பெனி வந்து டாட்டாவை விலைக்கு வாங்கிக்கிறேன் உங்களால் இந்த கம்பெனியை நடத்த முடியாது நான் உங்கள் கம்பெனியை விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்டின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்பிடின்னு சொல்லி கேலி செஞ்சுருக்காங்க அதே ஐந்து வருடம் கழித்து டாட்டா போய் அந்த கம்பெனியை அதாவது அவர் கம்பெனியை வாங்கிருவேன் சொன்ன கம்பெனி டாட்டா கம்பெனிகிட்டே வந்து கேக்கிறாங்களாம் நான் வந்து உங்களோட ரெண்டு பெர்சன்ட் ஷேரை வாங்கிக்கிறேன் எனக்கு நீங்க கொஞ்சம் பொருள் கொடுங்க அப்டின்னு சொல்லி கெஞ்சுற அளவுக்கு அஞ்சு வருசத்தில் தாட்டா வளர்ந்துருக்காரு நீங்கள் இன்னைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்னா டாட்டா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எல்லாத்திலேயுமே இருக்கு டாட்டா கன்செல்டன்ஸி டாட்டா கார்ஸ் ஐபிஎல் கூட டாட்டா தாங்க ஸ்பான்ஸரு இன்னைக்கி அந்த அளவுக்கு டாட்டாவோட இது கொடி கட்டி பறந்துகிட்டிருக்கு இருந்தாலும் அந்த ஃபௌண்டரை பார்த்திங்கன்னா மேன் மேக் சிம்பிள் அதாவது அவரு வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கை அவருக்கு இருக்கிற சொத்துக்கு இன்னைக்கி நெனைச்சார்னா அவரே டாட்டா காரு தான் தயாரிக்கிறார் அவரு நெனைச்சார்னா புது புது காராக செஞ்சு இல்லைனா உலகத்திலேயே வேகமாக போகக்கூடிய அகேரா அந்த மாதிரி கார்லாம் வாங்கி வீட்டில் அடுக்கலாம் ஆனால் அப்படிலாம் கிடையாது இன்னை வரைக்கும் அந்த மனுசன் செப்பல் போட்டு தாங்க நடக்கிறாரு ரொம்ப அதிகபட்சத்துக்கு தான் அவரு ஷூ போட்டு போவார் அதுவும் இல்லாமல் இன்னைக்கி ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறவங்களே கோட்டு ஷூட்டு கண்ணாடி அப்படிலாம் இருக்காங்க ஆனால் அவரை பார்த்திங்கனா அதே வெள்ளை சட்டை தான் அதே டக்கின் பண்ணியிருப்பாரு ஃபுல் ஹேண்டு இன்னும் அந்த சிம்பிள்சிட்டி தான் எனக்கு அவரை ரோல் மாடலாக வெச்சுக்கணும் அப்படிங்கிறது தோணிச்சு அதாவது வாழ்க்கையில் நீங்கள் என்ன உயரத்துக்கு போனாலும் சிம்பிள் சிம்பிளாக இருந்து பழகிக்கணும் அப்படிங்கிறத அவரை பாக்கும்போது எனக்கு நினைவூட்டுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட ரோல் மாடல்